மன்னர்கள் கதைனால் ராஜராஜ சோழன் அவரோட கதைகள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தஞ்சை பெரிய கோவில் ரொம்ப புகழ்பெற்ற கோவில் அந்த கோவிலை நான் போயிருக்கேன் ஒரு முறை போய் தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி பார்த்துருக்கேன் அப்படி ஒரு அவ்வளோ பெரிய ஒரு நந்தி அது வரு வருட வருடமாக வளருதுனு வேறு சொல்கிறாங்க அது எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல முதல்ல ஒரு நந்தி வச்சுருந்தப்போ அதை வந்து சில தொழில்நுட்ப கோளாறுகளால் உடைஞ்சதுனால அந்த இன்னொரு நந்தி அதாவது சிவபெருமான் சிவனையும் மறைக்கிற அளவுக்கு ஒரு நந்தி வச்சுருக்காங்க பெரிய நந்தி ராஜராஜ சோழன் கல்விலேயும் வீரத்துலேயும் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கினாரு அவரோட அவரோட வரலாறை பற்றி சொல்லணுனா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அவரோட வரலாறு அவரோட அந்த சிற்பங்கள் சிற்பங்கள் மீது அந்த ஆர்வமும் அந்த கலை நுணுக்கமும் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனாலதான் அவ்வளோ பெரிய கோவிலை கட்டினாரு இருந்தாலும் உலக அதிசயங்களை ஏழுன்னு சொல்கிறதுல எட்டாவதாக தஞ்சை பெரிய கோவிலை சேர்க்கணுங்குறது என்னோட ஆசையும் ப்ளஸ் விருப்பமும் கூட அப்படி ஒரு புகழ்பெற்ற கோவில்தான் அது மாதிரி ஒரு ஒரு கோவிலை கட்டியிருக்குறது வந்து ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய விஷயம் அது ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த கோவில்